கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து வேலைகள் வந்து இல்லாதவர்கள் நிறையா இளைனர்கள் இங்கேவந்து இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க படிச்சிட்டும் சரியான வேலை கிடைக்காமல் இருக்காங்க அதை நான் விசாரிச்சுப் பார்த்தேன் இங்கே நிறையப் பேர் வந்து கவர்மெண்ட் வேலக்குதான் போவேன் அப்படி சொல்லிடு படிச்சிட்டு இருக்காங்க மற்ற வேலைகள் வந்து கவனம் செலுத்தாத கவர்மெண்டுத வேலைதான் வேணும்ன்னு சொல்லிடு தன்னை வந்து அந்த குரூப் எக்ஸாம்க்கே வந்து முழு கவனம் செலுத்திகிட்டுப் படிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பெரும்பாலும் அதிகமாக பாஸாகிறது இல்லை இதனாலயே அவுங்களோடைய மூணு வர்ஷம் நாலு வர்ஷம் காலங்கள் வந்து கழிந்து போகுது அதுவந்து அவங்க வந்து புரியாமல் ம இதனால் மற்ற வேலைக்கும் போகாமல் வீட்டிலே இருக்காங்க இதனால் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது இந்த பாதிப்பை உணராமல் அவங்களும் வேலை செய்றதினால அவங்களோட குடும்பமும் பாதிப்படையச் செய்து மக்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கல இந்த வேலையோடய அருமையை மக்கள் வந்து அதிகமாக வேலைக்குப் போகணும் நான் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையப் பேர்வந்து வேலை இல்லாத கூலித் தொழிலுக்கும் சிலர் போகிறாங்க காடு வேலைகள் விவசாயத் தொழில் பார்க்கப் போகிறாங்க சிலர் வந்து தையல் மிஷின் வச்சு துணி தைக்கிறாங்க அந்தமாதிரி சிறுசிறு கைத்தொழில் வேலைகள் செய்கிறாங்க ஆனாலும் சிலர் வந்து சரியாக செய்யவே செய்கிறதில்ல வீட்டிலேயே இருக்கிறாங்க அதுவந்து மிகவும் ஒரு தவறான செயல்தான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையை பற்றி கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் அடிக்கடி அவங்க வந்து வேலைவாய்ப்பு முகாம் போட்டு மக்களுக்கு வந்து வேலையோடய இதைப் புரிய வைக்கலாம் வேலையின்றது ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கொஞ்சம் சொல்லி நல்லாப் புரிய வைக்கலாம் இந்த அரசாங்கம் அது சொல்லிவச்சு புரியவச்சாங்கனா நிறைய இளைஞர்கள் அது ஊக்குவித்துக் கொண்டு அவர்களும் வேலைக்குச் செல்வா செல்வாங்கள் அதனால் என்னோடய கருத்து என்னன்னா அதிகளவு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஷ்டின் வந்து டஃபாக கேட்காம கொஞ்சம் கொஷ்டின் வந்து கொஞ்சம் ஈசியாகவே கேட்டாங்க அப்படின்னா அவங்களும் சீக்கிரமாக பாஸ் ஆகுவாங்க அவங்க எல்லோரும் வேலைக்குப் போவாங்க அப்படி இல்லைன்னா இளைஞர்களுக்கு வந்து வேலையைப் பற்றி கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலைகள் தெரியாமலேயே நிறையப் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அந்த வேலைகளைப் பற்றி எடுத்து சொல்லி இப்படியும் ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கனா அவங்க அதையும் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து வேலை செய்வாங்க இதுதான் கருத்து நன்றி